கடலூர் மாவட்டத்தின் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நிறைய இருக்கு அதுலையும் பொருளாதாரன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொருளாதாரத்தில் எங்கள் ஊரில் பஸ்ஸுல்லாம் இருக்கு அந்த பஸ்ஸில் பழைய பஸ்ஸு தான் இன்னும் விட்டுட்டு இருக்கான் விட்டுட்டு இருக்காங்க அந்த பஸ்லையே அப் அதே அப்படியே சீரடைஞ்சிடுச்சு அப்படியே ஓட்ட ஓட்டையாக அதெலாம் இருக்கு அது இன்னும் மாற்றாமையே வச்சுருக்காங்க அதெலாம் இன்னும் மாற்றணும் இன்னும் நிறையா இருக்கு ஸ் சொல்லப்போனால் எங்கள் மா மாமரம் அது விவசாயம் விவசாயன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதாரம் தண்ணி இல்லை அவ பக்கத்து ஊர்லேருந்து தண்ணிக் கேட்டால் அவங்க வந்து கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லுறாங்க அது தண்ணி இருக்கறதே கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் அதில் அஞ்சு நாலஞ்சு பேர் வந்து சண்டைப் போடுவாங்க அப்படி இருக்கும்போது தண்ணியும் இல்லை அப்புறமேட்டு அந்த பலாப்பழம் அது வியாபாரிங்கள்லாம் சிலப் பேர் ஏமாற்றுதுறாங்க இங்கே நாங்கள் பத்து ரூவாய்க்கு கொடுத்துட்டு அவங்க போய் நூறுரூவா எரநூறுரூவா அந்த மாதிரி விற்கிறாங்க அப்புறமேட்டு முந்திரி எங்கூர்லலாம் நிறைய சாகுபடியாகறது வந்து முந்திரிக்கொட்டை தான் அந்த முந்திரிக்கொட்டை வந்து நாங்கள் எங்கள்கிட்டேருந்து வாங்கும்போது கம்மி ரேட்டுக்கு வாங்கி அங்க போய் நிறையா ரேட்டுக்கு வந்து விற்றுருவாங்க அப்புறமேட்டு அந்த பலாப்பழன்னு எடுத்துட்டீங்கன்னா அங்கேப் போய் அங்கே நிறைய விற்றுருவாங்க எங்கள்கிட்ட அப்படியே கம்மி கம்மியாக வாங்கி அவங்க போய் ந நிறைய விற்றுருவாங்க அப்புறமேட்டு மாங்காய் அதெலாம் இன்னும் நிறையா இருக்கு நாங்கள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதில் தண்ணி ஊற்றி அவங்க தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அது பெருசாயி காய்க்கும் அதுலையே நிறையப் பேர் நைட்டில வந்து திருடிவிடுவாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒருரூவா கூடம் லாபம் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது அதில் நாங்கள் தண்ணி கட்டி நாங்கள் கை காலில் எல்லாம் க தண்ணி வீட்லர்ந்து தூக்கியாருவோம் அப்படி இருக்கும்போது சில தடவை க தண்ணிலாம் கீழ விழும் காலில் எல்லாம் விழும் காலில் எல்லாம் விழும் போது நகம் அதெல்லாம் பேர்த்துக்கும் அப்புறமேட்டு சமூகன்னு எடுத்துட்டீங்கன்னா சமூகம் வந்து எப்படி சொல்லுறது நிறையப் பேர் பசங்கள்லாம் குடிச்சிவிட்டு அந்த மாதிரிதான் இருக்காங்க இப்போ சின்னப் பசங்கள்லே வீட்டில வந்து எதுவும் அவங்கள கண்டுக்கவே மாட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வேலைக்குப் போவாங்க இந்த கொத்தனார் ஆசாரி அந்த மாதிரி அவங்கக் கூட போய் வேலை செய்வாங்க சுற்றுச்சூழல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இப்போ வெளியூரில் போ போனால் அப்படியே ஒரு ப்ளாஸ்டிக் குப்பை அந்த மாதிரிலாம் போட்டு எரிக்கிறாங்க சின்னக் குழந்தைகள்லாம் வீட்டு உள்ளால படுத்து இருக்கும்போது வீட்டு உள்ளால படுத்துகிட்டு இருக்கும் போது அவங்க குழந்தைக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்புறமேட்டு அரசியல்னு எடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஊர்ல நிறைய அரசியல் தான் சின்னச் சின்னப் பசங்கள்லாம் அரசியல்லாம் ஈடுபடுறாங்க அதெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு கவுர்மெண்ட்கிட்ட வேண்டிக்கிறோம் இதுல்லாம் யாரோட தப்புன்னு பார்த்துட்டீங்கன்னா கவுர்மெண்ட்டோட தப்பு தான் நான் சொல்லுவேன் அது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஆளுங்களே சின்னச் சின்னப் பசங்களை கொடு நான் உனக்கு காசு கொடுக்குறேன் வா ந நம்ப கட்சியில் சேரந்து நாளைக்கு நம்ப பெரிய கட்சிக்காரங்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப் பசங்களே கட்சிக்கு இழுப்பாங்க அந்த சின்னப் பசங்களும் சரி நம்பளுக்கு தான் நம்ப வீட்டில குடும்பத்துலையும் நம்பளுக்கு காசு தர மாட்டுறாங்க சரி அவங்களாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களும் வாங்கி அதை செலவு பண்ணிவிடுவாங்க அதுதான் தவறு அப்புறமேட்டு அப்புறமேட்டு மனித வளம்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ இயற்கையாக எங்கூரில் நிறையாக் கிடைக்குது அந்த கிடைக்கிறதையும் நாங்கள் அந்த சீசன் அப்போ சாப்பிடுவோம் அதற்கடுத்தது சீசன் போனால் அது கெ கிடைக்காது எங்கள் ஊரில் இதுதான் மனித வளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு